ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் எங்கே போகணும் சார் ஆ ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு வந்து எழுபது ரூபாய் வரும் சார் ஒரு மணி நேரம் வரைக்கும் ஃபிரீ சார் அதுக்கப்புறம் போனீங்கன்னால் பெர் ஹவருக்கு வந்து டொண்ட்டி ரூபீஸ் வெயிட்டிங் சார்ஜ் தேங்க் யூ தேங்க் யூ